ஆ சொல்லுங்க மேம் குட் மார்னிங் ஆமாம் க்ருஷ்ணா பழக் கடை தாங்க பேசுகிறோம் சொல்லுங்க மேம் நல்லாயிருக்கீங்களா பலாப்பழங்களா இப்போ ரெண்டு நாள் ரெண்டு நாளில் சாப்பிட்ற மாதிரி பழங்களா வேணுமா இன்றைக்கி எப்படின்னு சொன்னீங்கன்னால்

சரி வாங்க மேம் இருக்குது இருக்குது வாங்க ஆ ஆப்பிள் இருக்குது ஆ ஆப்பிள் இருக்குது எந்த ஆப்பிள் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த வகையான ஆப்பிள் ஆ சரிங்க கண்டிப்பாக இருக்குது அது டூ ஹண்ட்ரேட் வரும் வாங்கிக்கலாம் வாங்க திராட்ச எழுவது ரூபாய்ங்க கிலோ ஆ சரிங்க சரிங்க நல்ல வாங்க ஆ நீங்களே கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கூட எடுத்துகிட்டு போகலாம் ஆரஞ்சு கிலோ நூறுரூபா விற்கிறோம் நாங்கள் கமலா கமலா ஆரஞ்சு அப்புறோம் வெளிநாட்லிருந்து வர அந்த ஆரஞ்சும் இருக்குது உங்களுக்கு எது வேண்ணாலும் வாங்கிக்கலாம் ஆ சரிங்க வந்து வாங்கிக்கலாம் ஆ இருக்குதுங்க நாங்கள் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் எங்கள்கிட்ட இறக்குமதி ஆயிருக்குது நேற்று தான் வந்துச்சு ஆ ஆ சரிங்கம்மா சரிங்க தேங்க்ஸ் ஆ